தமிழ்நாட்டின் விவசாயத்துறை நுகர்வோ நுகர்வோர் சந்தைகள் இவைகள்லாம் வந்து மக்களோட தேவைகளுக்கு ஏற்றவாறு மாறினா நல்லா இருக்குதுங்க னோ என்னனா நுகர்வோர் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா விலைகள் வந்து சலுகை விலையில் இருந்தால் நல்லா இருக்கும் வாங்குகிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க எல்லாமே விலைகள் அதே போல் விவசாயிங்ககிட்டருந்து வாங்கும் போது அவங்களுக்கு கம்மியான விலையில் கொடுத்துட்டு இங்கே விற்கும் போது அதிகமான விலையில் விற்கிறாங்க அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துனால் நல்லா இருக்கும் அதே போல் விவசாயத்துறையில் வந்து இலவசமாக எல்லாமே விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நிறைய கொடுக்குணும் அவங்களுக்கு தேவையான பண உதவி பொருளுதவியும் செஞ்சு விவசாயத்துறை இன்னும் கொஞ்சம் விவசாயிகளை ஊக்குவிச்சு நிறைய பயிர்களை உற்பத்தி செய்ய வைக்கிறது நிறைய உணவு பொருட்கள் வந்து கம்மி விலையில கொடுக்கறது இதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சாங்கனா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்குகிறவங்களுக்கும் விலை கம்மியாகவும் தரமான காய்கறிகளையும் பொரு உணவு பொருட்களையும் கொடுக்கும் போது வாங்குகிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எப்படின்னா காசு மிச்சம் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற ஏழைகளும் பணக்காரங்களும் வாங்குவாங்க இந்த ஏழைகளுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருந்துச்சினால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு தகுந்த மாதிரி சந்தைகள் இருந்தால் மக்கள் சந்தைகளை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க